தமிழ் மொழியோட சில தனித்துவமான அம்சங்கள்னு சொல்றதை விட தமிழ் மொழியே தனித்துவமான அம்சம் கொண்ட மொழி தான் ஏன்னா தமிழ் மொழிக்கு இருக்க மாதிரி உச்சரிப்பு தன்மையோ விளக்கங்களோ வேற எந்த மொழிக்கும் கிடையாது தமிழ் மொழிக்குன்னு மிகப்பெரிய வரலாறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியில இருந்து பிரிஞ்சுப் போன மொழிகள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இன்னும் சில மொழிகள் இருக்குது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷில் ஆப்ஜெக்ட்டுங்கிறதுக்கு பொருள் அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் தமிழ்ல பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா ஒரு பொருள் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பொருள் விளக்கம் அதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் பொருள் அர்த்தம் இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் கொண்ட மொழி தமிழ் மொழி தான் அதனால் இதெல்லாம் வந்து பெரிய அம்சங்கள் இல்லை சிறப்புகள் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம்